இந்துக்கள் வந்து தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை ரம்ஜ் நியூ இயரு தமிழ் வருடப்பிறப்பு ஆயுதப்பூஜை இதெல்லாம் சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்துக்கள் வந்து பக்ரீத் பண்டிகை இதெல்லாம் செய்வாங்க பிரியாணி செஞ்சி சமைச்சி சாப்புடுவாங்க மத் மற்ற மதங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுறது நியூ இயரு நியூ இயரு தீபாவளி பண்டிகை இதெல்லாம் தான் எல்லா மதங்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கொண்டாடுற நிகழ்ச்சி